நான் என் ஃபஸ்ட்டு யாரோடு பயணப் பான பயணம் செய்ய விரும்புகிறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஃபஸ்ட்டு பயணம் செய்ய விரும்புகிறேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸு மட்டுந்தான் ஜாலியாக ஒரு ட்ராவல் ஒரு நான் ஒரு மூணு பேர் நாலு பேர் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து அஞ்சு பேர் அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரா ஒரு காரில் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஜாலியாக போயிட்டு எப்படின்னா அஞ்சு பேர் சேர்ந்து போகிறோம் அஞ்சு தே அஞ்சு பேர் போகிறப்ப ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு ஜாலியாக ட்ராவலிங்கில் போயிட்டு இருக்கிறப்ப அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நான் ஒரு ஒரு விஷயமும் பேசிகிட்டு இருக்கறப்ப எவ்வளோ நம்ம நம்மளால முடிஞ்ச தூரம் பேசிட்டே இருப்போம் என் எதை பற்றி பேசுவோன்னு தெரியாது அதிகமாக பேசிக்கிட்டே போவோம் ரொம்ப நம்ம நம்ம என் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸு நான் என்ன சொன்னாலும் டக்குன்னு ஓகே சொல் இப்போ நான் ஒரு ஒரு இப்போ போயிட்டு இருக்கேன்னால் மற்றவங்க கிண்டல் பண்ணிட்டாங்கன்னால் வச்சுக்கோயேன் நான் டக்குன்னு மோ ரொம்ப அமைதியாகிருவேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு எப்போதுமே யாரும் எது வேணா சொல்லிட்டு போகிறாங்க எனக்காக எல்லாமே பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட தான் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணேன் அன்றைக்கி ட்ராவல் பண்ணி அந்த ஊட்டி சைட் கோயம்புத்தூர் சைட்லாம் போகிறப்ப எங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் நான் போகணும்னு நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிகிட்டே இருக்கிறப்ப பாட்டு போட்டு வைப் போ வைப்பு சாங்க்லாம் சாங்க்ஸ்லாம் வச்சு செம்மையா டா டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு செம்ம ஜாலியாக போவோம் ஆனால் அன்றைய இந்த கொடைக்கானல் இங்கே ரீசெண்டாக கொடைக்கானல் போனோம் கொடைக்கானலில் ஜாலியாக இருந்துச்சு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த குளிர் இந்த நீர் வீழ்ச்சிலாம் அந்த கொடைக்கானலில் ரொம்ப குளிரு தாங்க முடியாமல் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்தோம் எவ்வளோ எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ ஜாலியாக இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயத்த பற்றி பேசுணுன்னால் அதை பற்றி பேச மாட்டோம் அதிகமாக பேசிகிட்டே உட்காந்துருப்போம் ஒரு ஒரு விஷயமும் அப்படி ஒரு சின்ன விஷயங்கிறது அவ்வளோ அதா பேசிட்டிருப்போம் நான் எனக்கு என்ன பண்ணாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக ஒத்துழைப்பாங்க அவங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் இன்னொரு வாட்டி கோயம்புத்தூர் போனோம் கோயம்புத்தூரில் போயிகிட்டு இருக்கிறப்ப கோயம்புத்தூரில் வந்து சிவன் சா சிவன் சாமி பார்க்க போனோம் அங்கேயும் அதை மாரி தான் ஜாலியாக இருந்தோம் அதை மாரி சின்ன சின்ன விஷயத்தையும் பார்க்குறப்ப ஃப்ரெண்ட்ஸோடு பண்ணணும்னு தான் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஜாலியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு இருக்கிறப்ப இடையில வந்து பஸ்ஸு பஸ் இதில் போயிட்டிருக்கு இருந்தோம் டக்குன்னு இடையில ஒரு நாய் குறுக்கே வந்துட்டு டக்குன்னு வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சி என்ன பண்றதுன்னே தெரியல ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு டக்குன்னு அதை இது பண்ணிவிட்டாங்க அந்த நாய் கிட்டக்க வந்துட்டு டக்குன்னு பிரேக் போட்டதுனால் அந்த நாயும் தப்பிச்சு நாங்களும் தப்பித்தோம் அதேமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது வந்து ஒரு பெரிய இது அதை அதை மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்னொன்று இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு நெக்ஸ்ட்டு அம்மா அம்மா அப்பாவோடு தான் ரொம்ப எப்போதுமே அம்மா அப்பா தான் எங்கே போனாலும் அம்மா அப்பாவோடு மட்டும் தான் போவேன் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அம்மாவோட தான் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணணுன்னு நினைப்பேன் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் செகண்டு அம்மா அம்மா கூட எங்கேயாவது எங்கேயாவது ரீசெண்டாக அம்மா கூட மோஸ்ட்லி போகிற எல்லா இடமுமே கோவிலாக தான் இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறப்ப பே நடந்து போய் நான் அம்மாவும் பஸ்ஸில் தான் போவோம் பஸ்ஸில் போயிகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு இது நான் எது கேட்டாலும் ஸ்நாக்ஸும் சரி எதாக இருந்தாலுமே சரி எங்கள் அம்மா டக்குன்னு வாங்கி கொடுத்துருவாங்க அது மாரி தான் எங்கள் அம்மாவோடு ஃப ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு எங்கள் அம்மா தான் நடந்து போயிகிட்டே இருப்போம் நானும் அம்மாவும் க நடந்து போயிகிட்டே இருக்க பேர் போயிகிட்டே இருப்போம் அந்த பொண்ணு இந்த பொண்ணுலாம் வராங்க அம்மா அந்த ட்ரெஸ்ஸு எப்படி போட்டிருக்காங்க பாரேன் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன் அப்படிதான் பேசிகிட்டே இருப்போம் நானும் எங்கள் அம்மாவும் நடந்து போயிகிட்டே இருக்க இருக்கிறப்ப அவங்க இப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்கன்னு பேசிகிட்டே போவோமா நான் எது கேட்டாலும் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து நான் என்ன கேட்டாலுமே எது வேணாலும் வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் அப்பா வந்து மோஸ்ட்லி எங்கேயும் வர மாட்டாங்க அப் அம்மா கூட தான் மோஸ்ட்லி நான் எங்கே போனாலுமே அம்மா கூட மட்டும் தான் போவேன் அம்மா கூட போயிகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ரீ நானும் அம்மாவும் பைக்கில் போயிட்டிருந்தோம் ஒருவாட்டி பைக்கில் போயிட்டே இருந்தோமா போயிட்டே இருக்கிறப்ப இடையில டக்குன்னு நாய் வந்துருச்சு அடிப்பட் டக்குன்னு அம்மா ச கீழேயே விழுந்துட்டாங்க நான் எழுஞ்சிட்டேன் நான் எழுஞ்சிட்டேன் டக்குன்னு அம்மாவுக்கு தான் அடிபட்டிருச்சி நாங்கள் நானும் அம்மாவும் பயணம் செஞ்சிகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு எங்கள் அம்மாக்கு தான் கீழே விழுந்துட்டாங்க அது ஒரு இன்ஸிடெண்ட்ஸ் அந்த பயணத்தை நான் மறக்கவே முடியாது நானும் அம்மாவும் போன அந்த பயணத்தை நான் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து இதாக ஆகிடுச்சி நானும் அம்மாவும் போயிட்டு இருக்கிறப்போ அதிகமாக இப்போது ட்ராவல் வந்து எங்கள் அம்மா கூட போகவே எனக்கு இதாக விருப்பம் இல்லாமல் போயிடுத்து ஏன்னால் நான் போனேனாலே டக்குன்னு சொன்னேனில்ல அந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஸ்டாப் ஆகிடுச்சி அந்த ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு அதுலேருந்து நானும் அம்மாவும் மோஸ்ட்லி பைக்கில் போனதே கிடையாது நெக்ஸ்ட்டு நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கிறப்ப ரெண்டு நாள் ஒரு ஒரு ரீ ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருந்தேனா இப்போ செகண்டு தான் அம்மான்னு சொன்னேன்னா நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் எங்கள் அம்மாவும் நானும் இப்போ சி நானும் பா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு இருக்கிறப்ப எனக்கு ரெண்டு அஞ்சு பேர் ஒரு கேங்காக போனோம் நெக்ஸ்ட்டு எங்கள் அப் ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு கேங்க் போயிட்டு ஒரு ரெண்டு கேங்கோடு சேர்ந்து போயிட்டு இருக்கிறப்ப பஸ்ஸில் போயிட்டிருந்தோம் ஒரு ட்ராவல் நானும் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே போயிகிட்டு இருந்தோமா போயிகிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமலே நாங்கள் பாட்டுக்கு போயிகிட்டே இருந்துவிட்டோம் போயிகிட்டே இருந்துவிட்டோம் அப்போது வந்து ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட் முன்னாடி முன்னாடி ஒரு பஸ்ஸு வருது பின்னாடி ஒரு பஸ்ஸு வருது சேர்ந்து ஒரு இடி இடி இடிக்கிறப்ப நிலமையில நாங்கள் பக்கத்து பஸ்ஸில் வந்துட்டு இருந்தோம் பாருங்கள் பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி அந்த நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அந்த போயிகிட்டு இருக்கிறப்ப அதை நாங்கள் பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப பயந்துவிட்டோம் சுத்தமாக இதுமாரி கூட நடக்குது நம்ம ஃப ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது வேறு அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டேயும் சொல்லாமல் போகிறது வேறு அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறப்ப நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக தான் போகணும் ஏன்னால் மற்றவங்க வந்து நம்ம அம்மா அப்பாகிட்ட சொல்லுவோம் மற்றவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல அதனால் தான் ஃபஸ்ட் நெ நெக்ஸ்ட்டு வந்து நானும் அப்பா நானும் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டிருக்கோம் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேர் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் நானும் போயிகிட்டு இருந்தோமா போயிகிட்டு இருக்கிறப்ப அதிகமாக பேசிப்போம் அது இதுன்னு பேசுவோம் என்னான்னால் இந்த இந்த கடையில் அப்படி வாங்கி சாப்பிட்ணும் இந்த கடையில் அப்படி வாங்கி சாப் மோஸ்ட்லி இந்த இந்த ஐட்டம் தான் பிரியாணி சிக்கன் இதேமாரி ஐட்டத்தை தான் பா அப்போ சாப்பிட்ணும் இப்போ எங்கேயாவது நம்ம லாங் ட்ராவல் போகிறப்ப இதுமாரி சாப்பிட்ணும் ரொம்ப நாள் அதுமாரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஹெட்செட் போட்டு பாட்டு சாங்ஸு இதெல்லாம் கேட்டுகிட்டே போகணும் இது மாதிரி தான் நினைப்போம் ஒரு விஷயம் ஆனால் ஒரு விஷயத்த கூட நாங்கள் வந்து டக்குன்னு சில் பண்ண மாட்டோம் நம்ம போயிகிட்டே இருக்கணும் லாங் ட்ராவல் போயிகிட்டே இருக்கணும் நம்ம ஜாலியாக இருக்கணும் இதுமாரி தான் நினைப்போம் நானும் ஃபெ என் ஃப்ரெண்டும் போய் நடந்து போயிட்டு இருந்தோம்னால் ஸ்கூட்டியில் போயிட்டு இருந்தோமா டக்குன்னு ஹெட்செட் போட்டுட்டு நாங்கள் ஒரு நான் ஒரு ப்ளூடூத்து கனெக்ட் பண்ணி வச்சுப்பேன் அவள் ஒரு ரெண்டு ப்ளூடூத்தில் அவள் ஒன்று நான் ஒன்று வச்சுப்பாங்க நடந்து போயிகிட்டே இருக்கிறப்ப பஸ்ஸில் ச்சி ஸ்கூட்டியில் போயிகிட்டே இருக்கிறப்ப இப்போ லாங் ட்ரைவ் போயிகிட்டே இருப்போம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது சந்தோஷம் வேறு சந்தோஷமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தான் அம்மா அப்படி தான் நான் நினைப்பேன் ஏன்னால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஒரு செகண்ட் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை எந்த விஷயத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க படிப்பில் ஆன இருந்தாலும் சரி எங்கேயாவது போகணும்னால் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு நானும் ஃப சொன்னேனில்ல நானும் என் ஃபரெண்டும் நடந்து போயிகிட்டே இருக்கிறப்ப ஸ்கூட்டியில் போயிகிட்டே இருக்கிறப்ப ஒரு சின்ன விஷயம் அது ஒரு எப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சாங்க்ஸ் கேட்டு போகிறோம்ல அந்த சாங்க்சை அந்த லைனை திரும்பி ரிப்பீட்டாக நாங்களும் அந்த ப அந்த ட்ராவல் பண்ணி ரிப்பீட் ரிப்பீட்டாக அந்த பாட்டை நாங்களும் கேட்டுகிட்டே இருப்போம் இதை இப்படி பண்ணும் அதை அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு நாங்களும் அதை பண்ணி பேசிக்கிட்டே போவோம் நான் நான் ஒரு ஹெட்செட் போட்டிருந்தேன் அவள் ஒரு செ நான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிகிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நான் அவள் அந்த சாங்க்ஸ் ஓடுற சாங்க்சை நாங்களும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போயிகிட்டு இருந்தோம் அதே மாரி பண்றப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் தான் ஃபஸ்ட்டு நான் யார் கூட போனேன்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் தான் போகணும்னு நினைப்பேன் வேறு யாருக்கூடும் போக நினைக்கமாட்டேன் செகண்டு அம்மா அம்மா அப்பா அதுதான் மத்த படி லாங் ட்ரைவ் போ போயிகிட்டு இருக்கிறப்பையே டக்குன்னு சடண்ட்டா ஒரு இன்ஸிடெண்ட் அதுமாதிரி நடந்துச்சின்னால் ரொம்ப இதாகிடும் ரொம்ப பயந்துடுவோம் ஆனால் நாங்கள் ப்ளான் போடுவோம் ப்ளான் போட்டுகிட்டே இருப்போம் அது டக்குன்னு ரீக்கால் பண்ண முடியல எங்களால் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அதை மாரி போயிருக்கோம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் நம்மள எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோமோ அவ்வாளோக்கு அவ்வளவு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் ஒரு சி ஃப்ரெண்ட்ஸு தான் ஃபஸ்ட்டு ஜாலியாக இல்லை ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இப்போ ஒரு ஸ்கூட்டியே இப்போ ஸ்கூட்டியில் வச்சுக்கிறோம் நாம்ம ஒரு ஹெல்மெட் அவங்க ஒரு ஹெல்மெட் போட்டுக்குவோம் செம்ம ஃபாஸ்ட்டாக லாங் ட்ரைவ் போயிகிட்டே இருக்கோம் நம்ம எது நினைக்கிறமோ அவங்க ந நம்மள டக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு மற்றபடி நம்ம யாருகூட பயணம் செய்யணுன்னு விரும்பணுன்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட்டு யாராக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு தான் நெக்ஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் போயிகிட்டு இருக்கிறப்ப